ஆ சொல்லுங்க சார் ஆ ஆ கரெக்டாக தான் சார் போயிட்டுருக்குது இன்னும் ஒரு இன்னும் ஒரு இன்னும் ஒரு ஒன் மன்த்தில் ஒர்க்குலாம் முடிஞ்சிடும் சார் நீங்கள் கொடுத்த மாடல் படி கரெக்டாக தான் சார் போயிட்டுருக்குது ஆ சில நமக்கு எம்ப்ளாயிஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறாங்க அதுவா சார் அது எல்லாம் போய்ட்டு தான் இருக்குது நம்ம கொஞ்சம் பொ பொருள் வாங்க வேண்டியது இருக்குது கூட வந்து ஆமாம் சார் ஆமாம் சார் இங்கே கயிறு ரோப்பு கொஞ்சம் அதெல்லாம் கொஞ்சம் புதுசாக கொஞ்சம் வாங்கணும் சார் ஹெல்மெட் ஸோ இதெல்லாம் கொஞ்சம் இல்லாமல் இப்போ கொஞ்சம் வேலை கொஞ்சம் நின்னுருக்குது கொஞ்சம் அதெல்லாம் கொஞ்சம் வாங்கணும் சார் நீங்கள் அமௌண்ட் கொடுத்திங்கன்னா வச்சிக்கொங்கள அதை கொஞ்சம் வாங்கிட்டு நான் பில்லு உங்களுக்கு கொடுத்தேனா கூட பில்லு உங்களுக்கு நான் அப்புறோமா தந்துடுறேன் சார் பில்லு காஸ் மட்டும் அனு அனுப்புங்க நான் முடிச்சிட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன் சார் இப்போது அரௌண்டு ஒரு முப்பது பேர் இருக்காங்க சார் ம் ஆ ஆமாம் சார் சிமெண்ட் ஒரு இன்னும் நூறு மூட்டை இறக்கணும் சார் ஜல்லியும் ஒரு ரெண்டு டிப்பரு சி ரெண்டு லாரி பிளஸ் வந்து வாட்டரும் கொஞ்சம் இல்லாமல் இருக்கு சார் வாட்டர் ட வாட்டரும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது இல்லை இல்லை வாட்டர் இது லாரி வராமல் இருக்குதுல்ல இன்னும் ஸோ அதுக்காக கொஞ்சம் லாரி கொஞ்சம் வர வச்சிங்கனா கொஞ்சம் வேலை டக்குன்னு நடக்கும் தண்ணி இல்லாமல் வேற அது இல்லாமல் நின்னுட்டுருக்குது கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க சார் அதை ஆ நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாம் பர்ஃபெக்ட்டாக இருக்குது சார் எதுவும் பெண்டிங்லாம் இல்லை ஆ கரெக்டாக தான் சார் கொடுத்துட்டுருக்கு போயிட்டுருக்குது இப்போ நீங்கள் வந்து கூட சைட்ல பாருங்கள் ம் ம் சரிங்க சரிங்க இன்னும் ஒரு ஒன் மன்த்து கரெக்டாக முடிஞ்சிடும் சார் சரி ஓகே சார் சரி ஓகே